சொல்லுங்க வணக்கம் ஆமாங்க நீங்கள் தெரியுங்க தெரியுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓ சரிங்க நம்ம பழம் கடை வந்து என்றைக்குமே நல்லாதாங்க இருக்கும் வெளியே யார் கிட்டே கேட்டிங்கனாலும் தங்கமான கடைனு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னிங்கன்னால் நாங்களும் சிறப்பாக செஞ்சிடலாம் இருக்குதும்மா இருக்குதும்மா இருக்குதும்மா ஆனால் மாம்பழம் இப்போ சீசன் இல்லை ஆனால் இருக்குது நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தருவோம் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்ம்மா ஏன்னால் சீசன் வேறு இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து நம்ம கடையை பற்றி கொஞ்சம் சொன்னதனால் இரநூரூபாலருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் ஆமாம்மா ஆமாம்மா ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது இல்லைமா இப்போ ஆல்ரெடி ஐம்பது ரூபா குறைச்சனால பத்து இருபது இதுக்குமேல் குறைக்கமுடியாது நூற்றம்பது ரூபாய்ம்மா ஒரு கிலோ மாம்பழங்றது சரிங்கம்மா அஞ்சு கிலோ போட்டுறலாம் ஆ நம்ம கிட்டே ஆப்பிள் இருக்குது ஆரஞ்ச் இருக்குது அப்புறம் திராட்சை பழம் இருக்குதும்மா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்லிருந்து ஸ்ட்ராபெரி இறக்குமதி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னா ஸ்ட்ராபெரி கூட வாங்கிங்க எதுக்காக பழங்கள் கேட்குறீங்க வீட்டு உபயோகத்துக்காகவா இல்லை ஏதாவது நிகழ்ச்சிக்காக கேட்குறீங்களா சரிம்மா

வாழை தார் இருக்குதுங்கம்மா அது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில்தான் தருவாங்க தாராக வாங்கினிங்கன்னா நீங்கள் ஒரு தார் இரநூத்தம்பது ரூபாய் முன்னூறுரூபா வரும் உங்களுக்கு எத்தனை தார் வேணும்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு வேறு என்னென்னா பார்த்தீங்கன்னா பேரிக்காய் பழம் இருக்குது அந்த இது பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் இருக்குது இதுமாதிரி தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் மாதுளை பழம் ரத்த ரத்தம் ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வேணும்னால் சொல்லுங்க அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தந்துடலாம் ஆ இல்லைம்மா அது நம்ம கிட்டே இல்லைங்கம்மா ஆ அப்படிங்களா இல்லைம்மா இல்லைம்மா இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னிங்கன்னால் நான் அப்படியே எழுதிப்பேன் நான் அப்படியே உங்களுக்கு வீட்லேயே கொண்டுவந்து தரணும்னால் உங்களோடய முகவரியை மட்டும் சொன்னிங்கன்னால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் எக்ஸ்ட்டா வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது ரூபா நாங்கள் வந்து வாங்கிப்போம் இதுக்காக எங்களுக்கு எரிபொருள் செலவுக்கு சரிங்கம்மா என்னென்ன பொருள்னு கொஞ்சம் சொல்கிறிங்களா மறுபடியும் என்னென்ன பழங்கள்னு சொல்கிறிங்களா நான் எழுதிக்கிறேன் மாம்பழம் அஞ்சு கிலோ ஓகேம்மா வேறும்மா ஆரஞ்சு ரெண்டு கிலோ வேறும்மா இரண்டு தாருன்னு சொன்னிங்க ஓ ஓ சரிங்கம்மா வேறு என்னங்கம்மா அவ்வளோதானுங்களா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்ம்மா கிலோ அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் தரேன் வேறு யாரும் வெளியே தரலை ஆ இல்லைங்கம்மா அரை கிலோ தான் நம்ம கிட்டே கால் கிலோங்கிற பேச்சே இல்லை அரை கிலோ தான் சரிங்கம்மா ஓகேங்கம்மா ஓகேங்க இதை அப்படியே உங்களுக்கு நான் போட்டுட்டுங்களா இதுவே போதும் இல்லை இன்னும் எதாவது வேணுங்களா உங்களுக்கு சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் வரும்மா மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அதிகமாக வரும் கொடுக்காப்புளிங்றது நிறையா மார்ச் மாதம் நம்ம கிட்டே கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் ஆ நெல்லிக்காய் கிடைக்குமா எப்போ வேணால் வாங்கிக்கங்க நெல்லிக்காய் உங்களுக்கு வேணும்னால் சொல்லுங்க நாங்கள் முன்பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னால் நாங்கள் அப்புறமே உங்களுக்கு கொண்டுவந்து தருவோம் நீங்கள் என்றைக்கு வேணும்னால் ஒரு நாள் முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போது இதுவே உங்களுக்கு போடுட்டுங்களா சரிம்மா நன்றிம்மா நன்றிம்மா